ஃபங்க்ஷனுக்கு எதுனா பிரியாணி செய்வோம் இட்லி சுடுவோம் ஒரு பூரி அப்படி பொங்கல் அதெல்லாம் சப்பாத்தி அதான் செய்வோம் சட்னிங்கோ சாம்பார் அதுக்கேற்ற கூட்டுங்கோ அப்படிலாம் செஞ்சின்னு இருப்போம் வடைய பாயசம் இதெல்லாம் கூட ஃபங்க்ஷன் டைமில் செய்வோம் அது வந்து அந்த இதெல்லாம் செஞ்சின்னு இருப்போம் அதான் இப்போது பூ இங்கே எப்படி ஃபங்க்ஷன் டைமில் தான் அதான் இதெல்லாம் செய்வோம் பூரி சுடுவாங்கோ அது தேவையான நாங்கள் இட்லி பொங்கல் வடை இடியாப்பம் இருக்கும் சாப்பாடு வெள்ளை சாதம் இருக்கும் பிரியாணிங்கள்லாம் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சமைப்போம் எல்லாம் செய்வோம் அப்படி இது பண்ணின்னு செஞ்சின்னு வருவோம் எல்லா பொருளுகளாம் வச்சி பங்க்ஷனுக்கு செய்வோம் சிக்கன்னு இருக்கும் குஸ்கா செய்வோம் இதெல்லாம் செய்வோம் அவ்வளோ தான் எனக்கு எல்லாம் செஞ்சின்னு இருப்பேன்ப்பா வடைலாம் வடை பொங்கலும் வடை பொங்கல் வெள்ளை சாப்பாடு